ஹலோ சார் பிஎஸ்எல் ஆஃபிஸுங்களா வணக்கம் சார் நான் காவப்பட்டில் வசிக்கிறேன் சார் என்னுடைய பேர் வந்து கிருஷ்ணன் எங்கள் வீட்டில் கட்டிட வேலை செய்யும் போது லேண்ட் லைன் ஒயரெல்லாம் வந்து பழுதடைஞ்சுப் போச்சு அதை நீங்கள் வந்து சரி பண்ணிக் கொடுக்க முடியுங்களா அதுக்கு என்ன செலவாகும் என்ன டைம் ஆகும் அப்படின்றத எனக்கு சொல்லிட்டீங்கனா நான் வந்து சொல்றேங்க சார் நீங்கள் வந்து காவப்பட்டில் வந்து எனக்கு போன் பண்ணீங்களா உங்களை வந்து கூட்டிப் போகிறேன்